சார் வணக்கம் சார் நான் சென்னையிலேந்து வந்துருக்கிறேன் சார் ம் சார் ஒன்றும் இல்லை நான் சென்னையிலேந்து மதுரை வந்துருக்குறேன் மதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆனந்தபவன் ரெஸ்ட்டாரண்ட்டில் ரூம் எடுத்து தங்கிருக்குறேன் நான் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்புளை வந்து பார்க்கணும் சார் உங்கள் பேர் மூர்த்திங்களா ஆ சார் ஆ சார் ஏன் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்பரு கொடுத்தாரு நீங்கள் என்ன மீனாட்சியம்மன் டெம்புளுக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணும் சார் சார் கரெக்ட்டாக ஒரு ஒம்பதர மணிக்குலாம் நீங்கள் அங்கே வந்துருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கனா நான் டெம்புளை பார்த்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆவும் ஆனந்தபவன் சார் ஆ சார் ஆ சார் எவ்வளோ சார் வாடகை அஞ்சு கிலோ மீட்ரு எவ்வளோ சார் வாடகை சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா அஞ்சு கிலோ மீட்டர் தானா மம் சரிங்க சார்

ம் ம் ம் ம் ம் சரிங்க சார் பரவாயில்லை ஒரு நானூரூபா வாங்கிக்கிங்க சார் கரெக்டாக நைன் ஒம்பதரைக்குலாம் அங்கே வந்துருங்க சார் ஆனந்தபவன் லாட்ஜ்ஜாண்டை வந்துருங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு சார் ட்ராப்ன்னா நீங்கள் வெய்ட் பண்ணணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெய்ட் பண்ணணும் எவ்வளோ சார் கேட்பிங்க வெய்ட்டிங்கு இல்லை இல்லை ஏன்னா டைம் ஆவும் சார் நீங்கள் நீங்கள் போங்க நான் வேறு ஆட்டோ எதாவது இது பண்ணி வரேன் சார் புடிச்சு வந்துடுறேன் அங்கே சார் ஒம்பதரை மணிக்குலாம் நீங்கள் லாட்ஜுக்கிட்ட வந்துருங்க ஆ பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கு அப்புறமாக இது நீங்கள் திரும்ப அந்த சைடு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஒருவாட்டி விசிட் பண்ணுறேன் இருந்தீங்கன்னா நான் உங்கள் ஆட்டோலேயே வந்துடுறேன் சார்

சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் கொஞ்சம் மறக்காதீங்க சார் மறந்துரப் போகறீங்க ஏன்னா எனக்கு வழி வேறு தெரியாது நான் சென்னையிலேந்து வந்துருக்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் எங்கள் மிஸ்ஸஸ் வந்துருக்குறோம் அதனால் தான் சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்